நாங்கள் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மாடி பகுதியில் வந்து ஒரு பகுதி வந்து நாங்கள் செடிக்காகவே விட்டுருக்கோம் அங்கே பார்த்திங்கன்னா வெண்டைக்கா செடி மிளகா கீரை கத்திரிக்காய் செடி புடலங்காய் செடி இந்தமாதிரி எல்லாம் போட்டிருக்கோம் இன்னோரு பக்கம் பார்த்திங்கன்னா பூக்கள் பூக்கள் நெறைஞ்சது குண்டு மல்லி கனகாமரம் இந்தமாதிரி செடிங்களுக்காக வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு வாரம் இதுக்கே வந்து நாங்கள் வந்து செம்மண்ணும் களிமண்ணும் சேர்த்துதான் இது வச்சுருக்கோம் ஏன்னா அது அதில் வந்து உரம் வேர் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும் உரம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மாட்டு சாணமும் ஆட்டு புழுக்கையும்தான் எடுத்துகிட்டு வந்து உரமா போடுவோம் அதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற டீ தூள் டெய்லி யூஸ் பண்ணுற டீ தூள் வந்து அதை வேஸ்ட் பண்ண மாட்டோம் அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அது முட்டை முட்டையோட தோல் எல்லாம் சேர்த்து வச்சு அந்ததந்த செடிங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம் போட்டுவிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செடி வந்து நல்லா பூ கொடுக்கும் இந்த காய் கறி வந்து நல்லாயிருக்கு அதே காய் கறியோட தோல் அதெல்லாம் ஈர பதமாக இருக்குமில்லையா தோல் இப்போ கத்திரிக்காய் தோல் வெண்டக்காய் தோல் இது எல்லாம் எடுத்துகிட்டு போய் திரும்ப அதே வந்து செடிங்களுக்கு வந்து உரமா போடுவோம் அது போடும்போது இன்னும் நல்லா வந்து சத்துள்ள காய்கறியாக எங்களுக்கு திரும்ப கிடைக்கும்